ஹலோ திலகவதி ஏஜென்ஸியா நான் பிரசாத் பேசுகிறேன் நாகபட்னத்லேந்து நாகப்பட்டினம் டூ கொடைக்கானல் ஒரு ஃபைவ் டேஸ் ட்ரிப்புக்கு உங்கள் ஏஜென்ஸில கார் புக் பண்ணி இருந்தேன் இனோவா கார் கார் நம்பர் டிஎன் ஃபிஃப்டி ஏ எஃப் ஒன் ஃபை செவன் டூ நான் செவன் தேர்டிக்கு நாகபட்னத்துலேந்து கிளம்பி நைட்டு டுவெல் பிஎம்க்குலாம் கொடைக்கானலில் ரீச் பண்ணுற மாரி கார் புக் பண்ணி இருந்தேன் கார் டிரைவர் நம்பர் வந்து நைன் ஒன் ஃபைவ் நைன் ஃபோர் நைன் ஒன் எயிட் டூ த்ரீ இந்த நம்பர் மனோஜ்குமார் இவருக்கு நாங்கள் கால் பண்ணோம் இவரு வந்து எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணவே இல்லை செவன் தேர்டிக்கு எல்லாம் ரெடியாக இருந்தோம் அவரு எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணல காலும் பண்ணல இது மாரி ப்ராப்ளம் உங்கள் ஏஜென்ஸியில பண்ணி இருக்காங்க நாங்கள் ரெகுலராக உங்கள் ஏஜென்ஸில தான் கார் புக் பண்ணுவோம் இதே மாரி ப்ராப்ளம் உங்கள் ஏஜென்ஸியில பண்ணி இருக்காங்க இதுக்கு எந்த வித சொலுயூஷனும் உங்கள் ஏஜென்ஸியில தரவே இல்லை என்னால் எங்கள் ப்ர ட்ரிப்பே கேன்சல் ஆயிட்ச்சு அவங்க இப்படி பண்ணாக்கா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு புக்கிங்லாம் உங்களுக்கு எப்படி நாங்கள் தருவோம் அட்லீஸ்ட் என்ன ப்ராப்லோன்னாவது டிரைவர் கால் பண்ணி சொல்லி இருக்கலாம் எந்த வித ரெஸ்பான்ஸும் பண்ணவே இல்லை நெக்ஸ்ட் டைம் இதுமாரி ப்ராப்ளம் பண்ணாம பார்த்துங்க இதால் உங்கள் ரேட்டிங் தான் கம்மியாகவும் தேங்க் யூ